ஆடி பதினெட்டு ஆடி மாதம் வந்து மூணு அஞ்சு கிழமை வெள்ளிக்கிழமையும் கோயிலுக்கு போவோம் அஞ்சு கு கிழமையும் கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அந்த அஞ்சு இப்போ ஆடி பதினெட்டு வரும் ஆடி பதினெட்டு அன்றைக்கி காலையில் எல்லோருமே கறி எடுப்போம் சமைப்போம் எல்லோருமே சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் அதைமாரி ஆடி பதினெட்டு கொண்டாடுவோம் அடுத்தது வந்து தீபாவளி தீபாவளியும் அதேமாதிரிதாங்க தீபாவளி வந்து வெடி பசங்களெலாம் வெடி வெடிப்பாங்க பெரியவர்களும் அதேமாதிரி தெரிஞ்சவங்க கொஞ்சம் மெச்சுரிட்டி இருக்கிறவங்கள் வெடி வெடி வெடிப்பாங்க மெச்சுரிட்டி இல்லாதவங்கள் அதை ஒன்றும் செய்யமாட்டாங்க ஆனால் வெடி வெடிச்சு எண்ணெய் தேய்ச்சி காலையில் நாலு மணிக்கெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வெடி வெடிப்போம் அதுக்கு பிற்பாடு அம்மா கறிகுழம்பு வச்சு வச்சுருந்தாங்கனா சாப்பிடுவோம் நீட்டாக நெ விசேஷத்தை அதுக்கு பிற்பாடு மீதி இருக்கிற வெடியை வெடிப்போம் அதுமாதிரி அன்றைய பொழப்பு அன்றைய இதை ஓட்டுவோம் க தீபாவளியை அதுக்கு பிற்பாடே ஏகாதசின்னு ஒரு பங்க்ஷன் வரும் ஏகாதசின்னு ஒரு இது இருக்குதுங்க ஏகாதசி அதுவந்து மொதல்நாள் வந்து பெருமாளுடைய கலாச்சாரம்னு சொல்லுவாங்க பெருமாள் கோயிலுக்கு போய் பூஜை செஞ்சுட்டு வருவோம் மறுநாள் வந்து பதினாறு காய்கறிகள் வச்சு செய்வோம் செஞ்சு ஏகாதசி விரதம் இருப்போம் விரதம் எடுத்து அன்றைக்கு வந்து ரொம்ப நிம்மதியாக சாப்பிட்ற மாதிரி எங்களுக்கு தோணும் அதுமாதிரி அந்த பங்க்ஷனை கொண்டாடுவோம் அடுத்தது பொங்கல்ங்க பொங்கல் வந்து ஒரு நாலு நாளைக்கும் எங்களோடைய வீடு வந்து ரொம்ப இதாக இருக்கும் போகி பண்டிகை கொண்டாடுவோம் அடுத்தது வந்து வாசப்பொங்கல் வாசப்பொங்கல் வந்து காலையிலயே எந்திரிச்சு சூரியன் வர்றத்துகுள்ளே பொங்கல் வச்சு சூரியன் வரும்போது கரும்பு வாழைப் பழம் தேங்காய் எல்லாம் வச்சு சாப்பாடு வச்சு சாப்பாட்டு பானையை தூக்கி வச்சு சாமி கும்பிடுவோம் எல்லோரும் நின்று பகவானே நல்ல வழி விடு அப்படின்னு சொல்லி சாமி கும்பிடுவோம் அதுக்கு மறுநாள் தான் மாட்டுப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் வந்து எல்லோரும் சாயந்திரமா பொங்கல் வைப்போம் சாயந்திரமா மாட்டு பட்டியில்தான் பொங்கல் வைப்போம் பொங்கல் வச்சு ய மாட்டுக்கு ஆட்டுக்கு எல்லாத்துக்கும் மாலைகட்டி ஆவாரம்பூ மூங்கித்தளை இதெல்லாம் வச்சு மாலை கட்டுவோம் பூளைப்பூ இதெல்லாம் வச்சு மாலை கட்டுவோம் மாலை கட்டி எங்கள் வீட்டுக்கும் ஒரு அதுமாதிரி மாலை கட்டுவோம் கட்டி பானைக்கு மஞ்சளில் ஒரு பா மாலை கட்டுவோம் இது மா மஞ்சளில் ஒரு கட்டுவோம் மஞ்சள் இது அதோடு கட்டி தூக்கி வச்சு எ ஆறு மணிக்கு மேலே சாமி கும்பிடுவோம் பொங்கலோ பொங்கல் என்று சொல்லி அந்த சாப்பாடு அந்த ஆட்டுக்கு மாட்டுக்கு எல்லாத்துக்கும் ஊட்டுவோம் மறுநாள் வந்து உழவர் திருநாளுன்னு சொல்லுவாங்க ஆனால் எங்களுக்கு வந்து அது கரி நாளுன்னும் சொல்லுவோம் ஆனால் உண்மையில் உழவர் திருநாள்தாங்க அன்றைக்கி எல்லோருமே வீட்டில்தான் இருப்பாங்க எல்லோரும் கறி எடுத்து சமைப்பாங்க எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிடுவாங்க எங்கள் ஊரில் நல்ல நிறைய விளையாட்டு போட்டிகள் வைப்பாங்க நிறையா விளையாட்டுலையும் எங்களுக்கு எதில் தே சேர்ந்துக்கணுன்னு ஒரு மனது இருக்கோ அந்த விளையாட்டில் சேர்வோம் ஜெயிப்போம் சந்தோஷமாக இருப்போம்